இப்போது பெண்கள் வந்து மசாலா தூள் அரைக்க வந்து எப்படி ஒன்று சேருறாங்கனா அவங்க வந்து முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரெண்ட் ஓ சரி ஓபன் பண்ணுவோம் அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தேவைப்படுற பொருளை நம்மளே செஞ்சுப்போம் வெளியருந்து வாங்க வேணாம் சொல்லிட்டு பெண்கள் வந்து மொத்தமாக ஒரு குரூப்பாக சேர்ந்துறாங்க அப்போ சேரும்போது அவங்களுக்கு வந்து காண்ட்ரேக்ட் வரும் அதுக்காக அவங்க வேலை பார்க்கும்மோது அவங்களுக்கு வந்து கேஷ் வரும் சம்பளம் இது வ ப அந்த ஜாபில் வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் வரும் அதனால சொல்லிட்டு பெண்களும வந்து இன்னும் ஈஸியாகவே இந்த மாதிரி வேலைக்கெலாம் ஒன்று சேர்ந்துர்றாங்க அதனால தான் சொல்லிட்டு பெண்களால் மட்டும் சீக்கிரம் வந்து ஒரு தொழில் ஆரமிச்சாங்கன்னா சீக்கிரம் வந்து அவங்களால முன்னேற முடியுது அதேமாரியே மிளகாய் தூள் அரைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை மிளகாயை காய வச்சி அரைக்கணும் அதை வந்து அந்த பெண்கள் வந்து முன் உ பெண்களுங்கிறதனால அவங்க வந்து இந்தமாரி விஷயோலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் ஈஸியாகவே இந்தமாரி விஷயத்துலாம் ஈடுபடுகிறாங்க அதுக்கப்றம் கிராமத்தில் உள்ள பெண்கள்லாம் இப்போ சிட்டினால் வச்சிங்களேன் இந்தமாரி விஷயத்துக்காகலாம் கொஞ்சம் அலுப்புப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அரைக்கணும் கண்ல விழுவும் சொல்லிட்டு இதே கிராமத்தில் உள்ளவங்கலாம் அதிலே பழகியிருக்கும் அதனால சொல்லிட்டு அவங்க குரூப்பாக இருக்கும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து வேலை சுலபமாக இருக்கும் அதனால சொல்லிட்டு தான் கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு மட்டும் சிவப்பு மிளகாய் தூள் அரைக்க வந்து இன்னும் ஈஸியாக ஒன்று கூடுகிறாங்க அது அரைக்கிறது பெரிய விஷயோம் இல்லை மிளகாயை காய வச்சி பட்டை மிளகாய் க நல்லா காய வச்சி மிளகாயை தூளைன் வந்து மிளகாயை வந்து நல்லா அரைச்சால் மிளகாய் தூள் ஆகிடும் இது வந்து சிட்டியில உள்ளவங்க வந்து பண்ணுறத்துக்கு வந்து அலுப்புப்படுவாங்க ஏன்னா அவங்க வந்து அதிகமாக இந்தமாரி வேலைலாம் ஈடுபட மாட்டாங்க அவங்க ஏ வந்து சிட்டியில உள்ளவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா இந்தமாரி வேலைக்கு வந்து அதிகமாக ஈடுப்பட மாட்டாங்க ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க அப்படி கிடையாது கிராமத்தில் உள்ளவங்களுக்களுக்கு வந்து வேலை வேலைன் தான் இருப்பாங்க அதனால அவங்க எந்த வேலை கிடச்சாலுமே ஈஸியாக இது பண்ணிடுவாங்க அதேமாரி கிராமத்தில் உள்ளவங்க வந்து எப்போதுமே குரூப்பாக வேலை பார்ப்பாங்க அந்த குரூப்பாக வேலை பார்க்கும்மோது இன்னும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதைவிட அவங்க இந்த வந்து ஜாபுக்குலாம் வேலை பார்த்தாங்கன்னா குரூப்பாக அதுலருந்து இன்கம் வரதனால அவங்க இன்னும் வந்து எதுக்காக இந்த வேலை பார்க்கணும் அப்படின் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அலுப்பு இல்லாமல் இந்தமாரி வேலையை பார்ப்பாங்க காசு வரதனால அதனால தான் பெண்கள் மட்டும் ஈஸியாக கூடுறாங்க இந்தமாதிரி வேலைக்காக சிட்டியில உள்ள பெண்கள் வந்து செட்டாக மாட்டாங்க அதிகமாக ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க வந்து இந்தமாரி வேலைக்கெலாம் ஈஸியாக கூடிடுவாங்க கிராமத்தில் உள்ள பெண்கள் தான் எல்லா வேலைக்குமே அதிகமாக இருக்கும் ஆனால் மிளகாய் தூள் அரைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து க கைபட்ட விசியம் எப்பிடின்னா கை அவங்க வந்து எப்போதுமே பழகியிருப்பாங்க அந்தமாரி விஷயத்துக்காக கிராமத்தில் உள்ளவங்கிறனால சிட்டியில வந்து எப்படி இருந்தாலும் கடையில் வாங்குறது கிராமத்தில்னால் இவங்களே ஒரு கடையாக வச்சிருவாங்க மிளகா தூள் அரைச்சு மிளகாள் தூள் விற்கிற எடன் சொல்லிட்டு இவங்களாவே வச்சிருவாங்க அதனால தான் சிட்டியில உள்ளவங்களுக்கும் கிராமத்தில் உங்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது கிராமத்தில் உள்ளவங்க வந்து பெண்களும் வந்து ஈஸியாக கூட்டு சேர்ந்துருவாங்க ஏன்னா ஏன்னா ஒன்னுக்குள்ளே ஒன்றா சொந்த பந்தமாக இருப்பாங்கனால் இன்னும் ஈஸியாக இருக்கும் சிட்டியில உள்ளவங்க வந்து தனி தனியாக இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க சேர்ந்து தனியாக ஒரு இடத்துல ரெஸ்டாண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி தான் அவங்க வந்து இந்தமாரி கடை வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்கனா ஊட் வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க கிராமத்தில் உள்ளவங்க வந்து ரொம்ப பக்கம் பக்கமாகவே இருக்கிறனால இன்னும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இடோம் தேர்ந்தெடுக்க தேவயில்ல ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய்ட்டு அவங்க வந்து மொத்தமாக ஒருத்தவங்க வீட்டிலே போய்ட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கலாம் இதுக்காக தனியாக ஒரு எடம் பார்க்க வேணாம் அதனால தான் கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து சிவப்பு மிளகாய் தூள் அரைக்க வந்து ஈஸியாக ஒன்று கூடுறாங்க இதனால வந்து எப்பிடின்னா அவங்களுக்கு வந்து இன்கம்மும் வருது இந்த மிளகாய் தூள் வியாபாரத்தனால அவங்களுக்கு இன்கம் வரதனால அதை மொத்தமாக சேர்த்து பிரிச்சுப்பாங்க சிட்டியில உள்ளவங்க இந்தமாரி வேலைலாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனே சொன்ன மாதிரி அலுப்புப்படுவாங்க இந்தமாரி வேலைக்கெலாம் அதனால தான் வந்து கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து சிட்டியில உள்ள பெண்களுக்கு வந்தும் அந்தளவுக்கு ஒப்பிடு ஒத்துப்போகாது கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து நான் இன்னும் மிளகாய் தூள்னு இல்லை இன்னும் நிறைய நிறைய விசயத்துனால ரெஸ்டாரெண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா சாப்பாடு ஆக்குறது இட்லி தோசை இந்த மாதிரி நிறைய விசயத்துனால அவங்க ஒன்று தான் ஒன்றா தான் இருப்பாங்க ஆனால் ரை சிட்டியில உள்ளவங்க அந்தளவுக்கு ஒன்றா இருக்க மாட்டாங்க ஏன்னா சிட்டியில உள்ளவங்க எல்லாமே அறிவு இருந்தாலுமே அந்தளவுக்கு ஒன்றா இருக்க மாட்டாங்க ஆனால் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லைனாலும் அறிவு மீன்ஸ் அந்தளவுக்கு படிப்பு இல்லைனாலும் அவங்க வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருப்பாங்க அதனால தான் கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக அந்தமாரி வேலையெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே ஈஸியாக இருக்கும் இந்தமாதிரி வேலையில் வந்து சிட்டி பெண்கள் அதிகமாக இ இது பண்ண மாட்டாங்க வேலை பார்க்க மாட்டாங்க கண்ணில் மிளகாய் தூள் விழுவுன் சொல்லிட்டு நிறைய ஸ்கின்ல அலர்ஜி இந்தமாரிலாம் வந்துவிட்னா என்ன பண்ணுறதுன் சொல்லிட்டு அவங்க அந்தமாரி வேலையெலாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து நாட்டு மருத்துவம் மாதிரி சாப்பிட்டாங்க ஏன்னா இவங்கலாம் கையாலே செஞ்சு சாப்புடுறனால எந்த கெமிக்கலும் கலக்காது அதனாலே இவங்களுக்கு வந்து இன்னும் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க அதனால தான் சொல்லிட்டு மிளகா தூள் வந்து அவங்க வந்து செய்கிறத விட இவங்க க ஸ் கிராமத்தில் செய்கிறவுங்க வந்து கொஞ்சம் நல்லா செய்வாங்க சிட்டியில உள்ளவங்க செய்வாங்க தான் இருந்தாலுமே அவங்க வந்து ஒன்றுபட்டு செய்ய மாட்டாங்க கூட மாட்டாங்க தனியாக செய்ய தான் டிரை பண்ணுவாங்களே தவிர கூட்டு சேர மாட்டாங்க ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க தனியாக செஞ்சாலுமே சரி கூட்டு சேர்ந்து செஞ்சாலுமே சரி ஆரோக்கியமாக செய்வாங்க அதனால தான் கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து இன்னும் ஒற்றுமையாக கூட்டு சேர்ந்து ஒன்று கூடி அந்த மிளகா தூளை அரைக்கிறாங்க மிளகா தூள் வந்து அவங்களுக்கு அரைக்கிறது வந்து கஷ்டமாக இருந்தாலும் கண்ணில் விழுந்தாலுமே அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாம அவங்க தனது வேலையில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க சிட்டியில உள்ளவங்க வந்து இது கண்ணில் விழுகுது இந்தமாரி ஸ்கின் அலர்ஜி வருது இந்தமாரி ப்ராப்லமாக இருக்குது இதனால மிளகா தூள் அரைக்கிறதனால தான் ப்ராப்லம்ஸ் வந்துடுச்சினு அவங்க நிறுத்துனாலும் நிறுத்திடுவாங்களே தவிர கிராமத்தில் உள்ளவங்கள மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்க முடியாது ஆனால் கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து ஒன்று கூடி பண்ண ஒரு விசியம் பண்ணிட்டாங்கனா அதை அவங்க சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அதில் வந்து அவங்க சக்ஸஸை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க அதில் இன்கம் ஒரு வாட்டி வந்துட்டுனா போதும் நல்ல நல்ல இன்கம் வந்துட்டுனா போதும் அந்த இன்கம்காக அவங்க ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால தான் கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து இன்னும் ஈஸியாக இந்தமாரி வேலையெலாம் பார்த்துகிட்ருக்காங்க அதோட கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து ஈஸியாக இன்னும் ஒன்று கூடிடுவாங்க அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து சண்டையே வந்தாலுமே ஒன்லாம் சந்தகோ சொந்தக்காரங்க ஒன்றுக்குள்ள ஒன்றா இருப்பாங்க கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ளே அதனால வந்து எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க சிட்டியில அந்த மாதிரி கிடையாது இப்போது உள்ள ஜென்ரேஷன் சிட்டியிலலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது மின்னு இன்னும் பழைய கிராமத்திலெல்லாம் ஆனால் இந்தமாரி பஞ்சாயத்து வைக்கிறது ஒன்று கூடி இருக்கிறது பதினெட்டு ஊர் பத்து ஊர் இந்த மாதிரி ஒன்று கூடி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது பிரச்சனை வந்தாலுமே கிராமமே அதை தீத்து வச்சிரும் போலீஸ் கேஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது அதனால வந்து கிராமமே உள்ளூர்ல உள்ளவங்களே தீத்து வைக்கிறதனால அதிகமாக சண்டைலாம் வராது அதனால வந்து அவங்க வந்து ஒன்று கூடி இருக்கதனால எந்த பிரச்சனையும் வராது பிரிஞ்சியும் போக மாட்டாங்க அதனால அவங்க இன்னும் அந்த வேலை வந்து இன்னும் சிறப்பாக தான் நடந்துக்கிட்டிருக்கும் அதனால் சொல்லிட்டு தான் கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து ஒன்றாவே இருக்காங்க ஒன்று கூடி ஒரு வேலை செஞ்சாலே ஓ அந்த வேலையை ஒன்றா செய்கிறாங்க மிளகா தூள்னு இல்லை எந்த வேலை செஞ்சாலுமே அவங்க ஒன்றா தான் செய்கிறாங்க அதனால தான் சொல்லிட்டு தான் சிட்டியில உள்ளவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து மிளகா தூள் அரைக்கும்போது எந்த ப்ராப்லத்தையும் பற்றி கவலைப்படாமல் அவங்க தன்னோட வேலையை செஞ்சிகிட்டிருக்காங்க இதனால் தான் கிராமத்தில் உள்ளவங்க வந்து மிளகா தூள் அரைக்கும்பொழுது ஒன்று கூடி இருக்காங்க